நான் தினமும் உடற்பயிற்சி வந்து நிறைய செ பண்ணுவேன் அப்போ ஓட்டப்பயிற்சியும் அதில் வந்து பண்ணுவேன் ஜாகிங் மாதிரி பண்ணுவேன் ஏன் அது பண்ணுவேன்னா நம்முடைய நம்மளுடைய நுரையீரல் வந்து அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான இந்த நெகிழ்வு திறனை கொடுக்கும் அப்போ மூச்சு அதிகமாக ஓடும்போது மூச்சு அதிகமாக வாங்காது அதுமட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியை வந்து ரொம்ப அதிக நேரம் பண் பண்ணுறதுனால நம்பளுக்கு வந்து உடம்பில் அதிக நேரம் நம்பளால் ஒடமுடியும் அது அதனால் இந்த பயிற்சியை நான் எப்போவுமே மேற்கொள்ளுவேன் ஸோ ஓட்டப்பயிற்சியில வந்து உடல் வலிமை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்போ அதுக்கு தேவையான சத்துள்ள ஆகாரங்களை நிறைய சாப்பிடணும் விட்டமின் ஏ இருக்கிற அந்த முட்டை பால் இந்தமாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கணும் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் அதற்கப்பறம் பழங்கள் நிறைய சாப்பிடணும் உடலில் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து அதில் அதெல்லாம் பண்ணுவேன் ஓட்டப்பயிற்சியில வந்து உடல் வலிமை வந்து இதுவும் சாப்பிடணும் மாமிசம் அதை மாதிரி எடுத்துக்கணும் எதனா ப்ரோ அதில் வந்து ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்கு ஸோ புரதச்சத்து நம்மளுடைய உடல் வலிமைக்கு ரொம்பவும் உதவி செய்யறீங்க உதவி செய்யும் அதனால் ப்ரோட்டீன் சத்து நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெட்சிங்கும் வந்து எப்போவுமே பண்ணணும் ஒரு ஒரு ஒரு ஒரு டைம்லையும் காலைலையும் பண்ணணும் மாலைலையும் பண்ணணும் அது ப பண்ணுறதுன்னால தான் அந்த இதை நெகிழ்வு திறன் வ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த உடம்புக்கு தேவையான நெகிழ்வு திறன் வந்து அது வந்து கிடைக்கும் அந்த ஸ்ட்ரெட்சிங் பண்ணுறதுனால ஸோ ஓட்டப்பயிற்சியில வந்து ஸ்ட்ரெட்சிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நெகிழ்வு திறன் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து ஓட்டப்பயிற்சி வ் எடுக்குறவங்க தினமும் உடல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு வச்சுக்கணும் அது இல்லாத காலை மாலையும் பயிற்சியும் மேற்கொள்ளணும்